நான் வந்து வளர்க்க ஆசைப்படுற செடி அப்படின்னா வந்து தர்பூசணிதான் தர்பூசணின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு தர்பூசணி பாக்கிறதே வந்து இங்கே ரொம்ப கம்மிதான் ஸோ அதனால் வந்து இந்த இந்த தர்பூசணியை நான் வந்து நான் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த தர்பூசணி வந்து எல்லாத்தையும் எல்லாம் எல்லாம் இப்போ தர்பூசணி எல்லாம் இருக்கு இப்போ தர்பூசணி வெய்ய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம்தான் அது இந்த தர்பூசணி அப்படிங்கிறத எதுக்கு எடுத்துட்டாலும் பார்க்கதா என்ன பெருசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் இப்போ பெருசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுரூட்டுனுதான் சொல்வேன் இப்போது வந்து இப்போது தர்பூசணி வச்சு பணமும் பார்க்கலாம் இப்போ ரோட்டில் நம்ம விற்றா கூட வந்து வெய்ய காலத்தில் இந்த மே ஏப்ரல் இந்த மாதிரி சீசனில் நம்ம விற்றா மன்தில் நம்ம விற்றா கூட ஒரு நல்ல காசு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இது பின்னே ஆனால் ஒரு வாட்டி வளர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா இத வந்து நம்ம இதை வளக்கிறதுக்கு எவ்வளோ காசு போட்டோமோ அதுவும் இது வளர்ந்த பிறகு நம்ம டபுளாக நம்ம காசு பார்க்கலாம் அதே மாரி தர்பூசணி தர்பூசணி ஜூஸ் போடலாம் தர்பூசணி இந்த அலங்காரம்லான் பண்ணுவாங்க என்னென்னமோ பண்ணலாம் தர்பூசணியை வச்சுக்கிட்டு தர்பூசணியை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கும் பச்சை கலரில் கோடுலாம் போட்டிருக்கும் இதில் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து இப்போ அது ஷேப் ஷேப்பாக இருக்கும் அது உள்ளே இந்த கொட்டையெல்லாம் இருக்கும் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துவிட்டுதான் நம்ம சாப்புடணும் கொட்டையை முழுங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் தர்பூசணி ஜூஸ் கூட போடலாம்